ஆ ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் ஆ ஓகேங்க சார் வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணுங்களா இல்லை வாடகைக்கு வேணுங்களா இல்லை சொந்த வீடு பார்க்குறீங்களா சரி சரி இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வர்றிங்களா இல்லை பேச்சிலர் ரூம் வேணுங்களா சார் இப்போ பேச்சிலர் ரூம் பார்த்திங்னா இப்போ உங்களுக்கு கிரவுண்ட் ஃபுலோர்னா ஒரு ரேட்டு ஃபர்ஸ்ட் ஃபுலோரில் இருக்கிறதுனா ஒரு ரேட்டு இன்டிவிஜுவல் வில்லா தனியாக வந்துச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் தனியாக வருங்க சார் இப்போ நீங்கள் எது மாதிரி எதிர்பாக்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா அது மாதிரி ரேட் நான் சொல்லுவங்க சார் சார் இப்போ வந்து அதான் சார் உங்களுக்கு கிச்சன்னு பாத்ரூம் அட்டாச்மெண்ட் இப்போ கிச் கிச்சன் உங்களுக்கு வேணும்ங்களா இல்லை கிச்சன் இல்லாம ஒரு ரூம் மட்டும் இருந்தா அட்டாச்சு பாத்ரூம் வேணுங்களாங்க சார் சார் அட்டாச் பாத்ரூமோட பார்த்திங்னா இப்போ ரெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்ங்க சார் கார் பார்க்கிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ரட் வந்து ஃபோர் தௌசண்ட் வரும்ங்க சார் அதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க சார் அது எந்த ப்ராப்ளமும் வராது ஃபோர் தௌசண்ட் நீங்கள் ரெண்ட்டு அது இல்லாம உங்களுக்கு ஈபி பில் நீங்கள் கட்டிக்கிற மாதிரி வரும்ங்க சார் இல்லைங்க சார் இது வந்து கொஞ்சம் அவுட்சைடில் இருக்க இப்போ சார் இல்லைங்க சார் அது எந்த ப்ராப்ளமுமே இல்லைங்க சார் நான் சிட்டியிலந்து அவுட்டரில் இருக்கிறதுதாங்க சார் அதனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு ரெண்டு மூணு வீடு இருக்கு எது ஓகேன்னு பார்த்துட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம்ங்க சார் ஆ ஓகேங்க சார் நீங்கள் எப்போ ஃபிரீயாக இருக்கிங்களோ சொல்லுங்கள் சார் நான் வீட்டை கூப்பிட்டு போய் காட்டுகிறேன் எந்த வீடு ஓகேவோ நீங்கள் பார்த்துட்டு சொன்னிங்கனா அதை ஓகே பண்ணிக்கலாங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ